நாங்கள் அதிக நாட்கள் வந்து வெளியில போனோம் அப்படீன்னா செடி எல்லாம் வந்து என்ன பண்ணுவோன்னா எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வேலை செய்றவங்க இருக்காங்க அவங்ககிட்ட பார்த்து பார்த்துட்டு தண்ணி எப்பவிடனும் என்ன விடனும் அப்படீன்னு சொல்லிடு போவோம் இப்போ நான் அந்த செடிகள் எல்லாம் இருக்கிறனால நாங்கள் ரொம்ப வெளியில போக மாட்டோம் போனாலும் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து முந்நூறுவா சம்பளம் கொடுத்து அவ அவரை வந்து நாங்கள் வேலைக்கு வச்சிவிட்டு தான் போவோம் அவரு வந்து அந்த செடியெல்லாம் பார்த்துக்குவாரு அப்போ நாங்கள் இல்லாத டைமில் நல்ல கேர்ஃபுல்லாக பார்த்துகுட்டு அதுக்கு வந்து எப்போ உரோம் வைக்கணும் எப்போ தண்ணி ஊற்றணும் எப்போ செடியை எப்போ வெயிட் பண்ணனும் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிடுவார் அவரு வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கனா நாங்கள் இறநூறுவா இறனூத்தம்பது ரூவா சம்பளம் கொடுத்துட்டு போவோம் சாப்பாட்டுக்கும் காசு கொடுத்துருவோம் அந்தமாதிரி தான் நாங்கள் வந்து இதுவரையும் பண்ணிட் இருக்கோம் வேறு எங்கேயும் ரொம்ப எல்லாம் வந்து ரொம்ப நாட்கள் தங்க மாட்டோம் ஏன்னா செடி ஆடு மாடு இது எல்லாம் இருக்கிறதனால நாங்கள் எதுவும் வெளியே ரொம்ப நாள் தங்க மாட்டோம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தங்கறதுக்கு வந்து இந்த இவர்கிட்ட பணத்தை கொடுத்து சொல்லிவிட்டு பேயி விடுவோம்